பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் பாண்டியர் என மூவாட்சி நடைபெற்றுகிட்டிருந்துச்சி அவுங்கவங்க இடத்துல உள்ள ஆட்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டிருந்தாங்க சோழ மன்னர் அதாவது குறிப்பாக சோழ மன்னரை அவங்க நாட்டில் சிறப்பாக போற்றப்பட்டு வந்தாங்க தஞ்சைப் பெரிய கோவிலை கட்டினாரு அதில் உள்ள மேலே உள்ள ஒரு உறுப்பு ஒரு கோவிலில் உள்ள ஒரு கட்டட இடம் மட்டும் ஒரே பாறைகளால் செய்யப்பட்டாங்க அந்தப் பாறையை அந்த இடத்துக்குக் கொண்டு போகிறத்துக்கு பல யானைகளை பயன்படுத்தி அந்த ஒரே பாறையை அந்த ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் மண் நிரப்பி அது வழியா யானைகள் வச்சி அந்த மேட்டுக்கு அந்தப் பெரிய பாறையை எடுத்துட்டு போனார் அங்கே ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டாங்க அந்தக் கோயிலை கட்டுறதுக்கு அதில் உள்ள ஒரு நந்தியை சிறு வயசில் உள்ள ஒரு தேரை இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்திருக்கோம் அந்த நந்தி கல்லுக்குள்ளே ஒரு தேரை வந்து அது வளர வளர அந்த அந்தக் காலத்தில் சொன்னாங்க அதலாம் சின்னதாக இருந்துச்சு இதே எங்கள் தாத்தா காலத்தில் அவர் சொல்லுவார் நான் அந்தக் கோயிலுக்குப் போனப்போலாம் அந்த நந்தி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நெய் அபிஷேகம் இந்த அபிஷேகங்கிற முறையில் நிறைய பண்ணுவாங்க அது பண்ணி பண்ணி இப்போ அந்த நந்தி மிகப்பெரிய அளவில் வளர் வள வளர்ந்துருக்கு எனக்கு வந்து இந்த மன்னர்களில் கதை பார்த்தீங்கன்னா எப்படி தெரிய வந்துச்சுன்னால் இப்போ ரீசண்டாக பொன்னியின் செல்வன் அப்படிங்கற ஒரு படம் எடுத்திருந்தாங்க அந்த படத்தில் மிகவும் தத்ரூபமாக சிறப்பாக சோழரோட ஆட்சியை வெளிப்படுத்தி இருந்தாங்க பழுவேட்டையர்கள் அதித்த கரிகாலன் இந்த மாரி கதைகள்லாம் எனக்கு இந்த வரலாற்றில் ரொம்ப பிடிச்சமான கேரக்ட்ரு அதாவது சுவாரசியமான போணுச்சுன்னால் அதித்த கரிகாலனோடய கதை தான் அவர் ரொம்ப தத்ரூபமாக விக்ரமுங்கிற ஹீரோவை நடிக்க வச்சிருந்தாங்க அவர் அ அதித்த கரிகாலனோடய கேரக்டரை அப்படியே உள்வாங்கி அவரே அதித்த கரிகாலன் மாதிரி நடிச்சிருந்தார் மக்களுக்கு இந்த கதை இந்தப் படத்து மூலிமா சோழரோட ஆட்சியோடய ஆட்சி எல்லோருக்கும் தெரிய வந்துச்சு இப்போ சிறப்பாக போற்றப்பட்டு இரண்டாம் பாகம் எடுத்து முடித்திருக்காங்க சிற இதுவும் சிறப்பாக வெற்றியடைஞ்சுக்கிட்ருக்கு சோழ சோழரோட வரலாறு